இப்போ கிராமத்தில் யாருக்காது பாம்பு கடிச்சிச்சுனா நம்ம ஃபர்ஸ்ட்டு அவங்கள பார்த்தோன்ன அவங்க சொல்ல வேண்டியது நீங்கள் பயப்புடாத தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லணும் உடனே வந்து அந்த பாம்பு கடிச்ச இடத்துலருந்து ஒரு அடிக்கு மேலே வந்து ஒரு கட்டு போட்டுவிட்டு அந்த பாம்பு கடிச்ச இடத்துல வந்து ப்ளேட்டால் கீறி விட்டு அந்த இரத்தத்தை எல்லாம் வெளியே எடுத்துறது அது ஒரு ஃபு முதலுதவியாக நினைக்கலாம் அப்புறம் வந்து பதட்டப்படக்கூடாதுன்னு சொல்லணும் முதல்ல தைரியம் வேணும் அதாவது பாம்பு கடிச்சொன்னே சரி நம்ம தைரியமாக இருக்கலான்னு வேணும் ஏன்னா ரத்தம் ஓட்டம் வந்து அதிகமாக ஆச்சுனா உடனே அது பாதிப்பு வரும் அதனால் வந்து நம்ம தைரியமாக வந்து அந்த பாம்பு கடிச்சிச்சுனா அதை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரத்தத்தை வெளியே எடுத்துகிட்டு உடனடியாக அரசு மருத்துமனைக் கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா சும்மா எப் ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது இதான் நம்ம அவங்களுக்கு தைரியம் சொல்லுறது அந்த இடத்துல கட்டு போடுறது அதான் தைரியம் ஒழிய அப்புறம் அவங்களுக்கு வந்து கா அரசு மருத்துமனைக் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து அந்த ஓ தேவையான ஊசியெல்லாம் போட்டு அந்த இதை குறைக்கலாம் கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லலாம்